டாக்டர் ஆ டாக்டர் வணக்கங்க எனக்கு என்னென்னு தெரியலைங்க நேற்றுலேந்து ஒரே பலவீனமாக இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க ஒரே வாந்தி இருமல் என்ன பண்றதுன்னு தெரியலைங்க ஒரே ஒரு இது பேர் என் பேரு சுரேஷுங்க வயது முப்பத்தஞ்சு ஆச்சுங்க இல்லைங்க என்னென்னு தெரியல ஒரு பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு நடந்தால் கொஞ்ச தூரம் நடந்தால் வாங்குது அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் செத்த நான் உட்காந்து தான் எழுந்திரிச்சு போக வேண்டியதாக இருக்குது அப்புறம் எது சாப்பிட்டாலுமே உடம்புலியே தங்க மாட்டேங்கிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியல வாந்தி அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட்றது இல்லைங்களே அது சரி சரிங்க சரி சரிங்க பசி பசி எல்லாம் இவ்வளோ நாளாகலாம் நல்லா தான் போயிட்டு இருந்ததுங்க இந்த ரெண்டு நாளாக தான் கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால் கடையில் ரெண்டு நேரம் சாப்பிட்டேங்க அதுதான் அது என்னென்னு தெரியல உடம்புக்கு ஒத்துக்கில்லிங்கலாட்டம் இருக்குது அதிலேருந்து வாந்தி கடையிலேயே ஒரு தடவை எடுத்ததுங்க அதுக்கப்புறம் அதிலேருந்து வீட்டுக்கு வந்துமே ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை வீட்டு சாப்பாடு நமக்கு சேர மாட்டேங்கிறதுங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க வயிறு ஒரு மாடிரி இழுத்து பிடிக்கிதுங்க இந்த இடது பக்கமாக ஆமாம் ஆமாங்க ஆ இழுத்து பிடிக்கிது காரமெல்லாம் இல்லைங்க இந்த இது ரோஸ்ட்டாக தோசையை ஊற்றுறாங்கல்ல அதுதான் நல்லாயிருக்குதுன்னு ரெண்டு மூணு வாங்கி சாப்பிட்டேங்க டாக்டர் சார் இப்போது இதுமாதிரி பண்ணிட்டிருக்குதுங்க எதாவது ரெடி பண்ணி விடுங்களேன் எதாவது கேஸு இது இதாகிருக்குதுங்களா ஒன்றும் தெரியமாட்டேங்கிறது ஆ வெளியேவும் சரியாக போக மாட்டேங்கி இது போக மாட்டேங்கிறது வாந்தி மட்டும் தான் வருதுங்க சரி சரிங்க சரி சரிங்க சரிங்க சரி சரிங்க காரம்னால் தான் நமக்கு பிடிக்குங்கலே வேறு என்னத்தைங்க சாப்பிட்றது காரமாக சாப்பிடக்கூடாதுங்கிறீங்களா வேறு எதை மாதிரி வேறு எது மாதிரி சாப்பிட்றதுங்க சரி சரி சரிங்க சரி சரிங்க சரி சரிங்க சரி சரிங்க சரிங்க டாக்டரு சரிங்க டாக்டர் சரிங்க சரிங்க டாக்டரு மூணு நாள் சாப்பிட்டு பார்க்குறேன் அதுக்கப்புறமும் இப்படியே இருந்தால் வரேன் சரிங்களா அப்படி ஆ சரிங்க அப்போ மூணு நாள் மூணு நேரம் சாப்புடணுங்கிறீங்களா மாத்தரை ரெண்டு நேரம் மட்டும் சாப்பிடக்கூடாதுங்களா சரிங்க பின்னர் சரி அப்போ மூணு நாள் என்னங்கிறதை பார்த்துட்டு ஆகாரம் சாப்பிட்டுட்றேன் சரிங்களா ஆ சரிங்க ஆ சரிங்க சரிங்க போயிட்டு வரேனுங்க சரிங்க சரி